சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வரலாம்னு இருக்கோம் உங்கள் ஹோட்டல் நேம் சொல்லுங்கள் எதனா வசதி வந்து ஹாஸ்டல் டைப்பில் கிடைக்குங்களா இல்லை ஒ ஒ ஒரு ஆள் பெட்ரூம்பா ரெண்டாள் பெட்ரூம் இப்படி காட்டேஜ் எதுமாதிரி வசதியில கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் வரோம் அதனால் வந்து அந்த அது வ வசதி கிடைக்குங்களா எல்லா வசதியும் இருக்குங்களா ஃபுட்டு கிடைக்குங்களா மூணு டைமும் அதனால தான் ம் ம் ஆமாம் ஃபேம்லியாக வரோங்க

சரி ஓகே சரிங்க ஆ திருவண்ணாமலைலைங்களா ஆ ஓகே ஓகே சரிங்க சரி சரி ம் சரி ஆ ம்

அவங்க கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா சரி சரி ஓகே ம் சரி சரி ம் சரிங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே வரோம் எங்களுக்கு ஹோட்டல் மட்டும் ரூம் மட்டும் புக் பண்ணி வைங்க இருபத்தி ஒன்றா நம்பருது நாங்கள் வரோம் வந்துவிட்டு கால் பண்ணுறோம்

சரி சரி ம் ம் ஓகே இப்பையே நாங்கள் அனுப்பிச்சி விட்டுர்றோங்க அங்கே இல்லைங்க கூகுள் பேவிலே அனுப்ச்சிர்றோம் இதே நம்பருங்களா ஆ சரி ஓகே அனுப்ச்சிர்றோங்க சாய்ங்காலத்துக்குள்ளே அனுப்பிச்சி எத்தனை பேர் வரோம்னிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஓகே தேங்க்ஸ் ம் தேங்க்ஸ்